எங்கள் வீட்டு பகுதி முழுவதும் செம்மண்ணு நிறைந்த பகுதியாக இருக்கிறனால செம்மண்ணில் வந்துவிட்டு செடி வளர்த்தோம் அப்புடின்னா அது ரொம்ப அதோட வளர்ச்சி வந்துவிட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் மற்ற மண்ணை காட்டிலும் அதுக்கு இயற்கை என்னென்ன உரம் போடலாம் அப்படினா மண்புழு முட்டை ஓடு காய்கறி கழிவுகள் அப்புறோம் ஆடு மாடு இருந்துச்சுன்னா அதோட சாணம் அரிசி கழுவின தண்ணி இதெலாம் வந்துவிட்டு அதோட உரங்கள் இந்த மாதிரி நம்ம இயற்கையாகவே உரம் போட்டோம் அப்படினா அதில் இருந்து வர்ற காய் அந்த செடியில இருந்து வர்ற காய்கறிகள் வந்துவிட்டு நம்மளுக்கு ரொம்ப சத்தாக இருக்கும் இதே மாதிரி பூச்செடிகளுக்கும் நம்ம வந்துவிட்டு இந்த மாதிரி இயற்கையாகவே உரம் போட்டோம் அப்புடின்னா பூவோட மனமும் நம்மளுக்கு வந்துவிட்டு நல்லா இருக்கும் பூவும் பார்க்குறதுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்